சச்சின் டெண்டுல்கர் இவர் வந்து நிகழ்காலத்தில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு பெயரைக் கூட்டிய நபர் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நபராகவும் அவர் விளங்கி வர்றாரு இதற்கு காரணம் விளையாட்டு துறையிலேருந்து பாரத் ரத்னா வழங்கப்பட்ட ஒரே நபர் வந்து இவர்தான் உலகளாவிய இந்த கிரிக்கெட் விளையாடுபவர்கள் அனைவருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்டவர்

விளையாடிய காலத்தில் இந்திய அணியானது உலக கோப்பையை வென்றது ஆசியக் கோப்பையை வென்றது மற்றும் பல்வேறு நாடுகளில் சென்று அங்கே நடந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகைகள் சூடியிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த விளையாட்டுத் துறையில் பலரும் நூறு ரன்கள்னு சொல்லக் கூடிய சதம் அடித்திருக்கிறாங்க ஆனால் உலகத்திலியே முதன்முதலாக இரட்டை சதம் ஒரு நாள் போட்டியில் அடித்தது சச்சின் டெண்டுல்கர் தான் அதற்கப்புறமாக தான் மற்ற பேர்கள் அந்த சாதனைக்கு வந்தாங்க ஆனால் உலகத்தில் முதல் இருநூறு ரன்களை அடித்தவர் வந்து இவர் தான் இவர் விளையாண்ட கால கட்டத்தில் இப்போ இருக்க இருப்பது போன்ற சூழல்கள்லாம் கிடையாது விளையாட்டு விதிகளில் தளர்வுகள்லாம் கிடையாது ரொம்ப கட்டுமானமாக இருந்த காலகட்டத்தில் அவ்வளவு அதிகமான ரன்ஸு அதாவது ஓட்டங்களையும் அதிகமான நான்கு மற்றும் ஆறு ரன்களையும் அடித்த சாதனை அவருக்கு உண்டு